ஹலோ ஐயா சரவணா ஹோட்லுங்களா சரிங்க இது ஆட்ரு பண்ணணும் இந்த இட்லி வெண்பொங்கலு நாலு வடை இந்தமாதிரி எதோ கொடுக்க முடியும்ங்களா சரிங்கம்மா வாங்க சரிங்க சரி இப்போ முன்னலாம் அந்த இதில் போனில் காசு எடுத்தோம் இப்போலாம் நேரில் தான் காசு கொடுக்கணும் நான் வந்தே கொடுத்துட்டு வாங்கிடட்டுங்களா இல்லைம்மா சரி அப்படிங்களா சரி நேரிலன்னா நான் வந்து வாங்கிக்கிலான்ட்ருக்குறேன் சரி அப்புடினா வேணாங்கய்யா சரிங்க வைச்சிருங்க